ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் ஆமாம் ஆமாம் நான் தான் கால் பண்ணியிருந்தேன் ஏசில கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு ஏன் தெரியல கூலே ஆக மாட்டேன்து கூலே ஆக மாட்டேங்கிது என்னென்னு தெரியலை ரெண்டு நாளாக கூலே ஆக மாட்டேங்கிது நார்மலாக ஒரு காற்று தான் வருது ஏசியிலேருந்து ஆ ஓகே ஓகே மேம் எப்போ வரீங்க நாளைக்கு வரீங்களா ஓகே ஓகே ஓகே

ஆமாம் ஆமாம் ஆமாம் வாங்குகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் புதுசாக ஒன்று ஆமாம் ஆமாம் ஓகே மேம் என்னென்ன ரேஞ்ஜில் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாமா ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்ல பார்க்குறமாரி இருக்கும் மேம் ஆமாம் மேம் ஓகே மேம் ஏதாச்சும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா மேம் ம் ஓகே மேம் எனக்கு வந்து புது ஏசி எடுத்து ஒரு பக்கத்து ஒரு ரூம் இது இது பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை சார்ஜ் பண்ணுவீங்களா ஓகே ஓகே மேம்

ஓகே மேம் எனக்கு இப்போதிக்கி ஒன்று போதும் ஆ அதுகூடவே வேற ஏதாச்சும் பார்க்குறமாரி இருக்குது நான் அந்த கடைக்கு கா உங்கள் கடைக்கு வந்துட்டு பார்க்குறேன் வேற ஏ ஏசி இருந்தால் ஏசி நல்ல கம்பெனி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இது கம்பெனியா பார்ப்பிங்க மேம் உங்கள் கடைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நல்ல ப்ராண்ட் ஒன்று பார்ப்பிங்க

அப்புறம் உங்கள் நேம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன் நீங்கள் நாளைக்கு வந்து இந்த ஏசி கொடுக்குறீங்களா கொஞ்சம் கூல் ஆக மாட்டேங்கிது ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு போயிட்ட பிறகு நான் அடுத்தநாள் உங்கள் கடைக்கு விசிட் பண்ணுறேன் மேம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறேன் மேம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கொடுங்க மேம் அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ மேம் ஆ வரேன் வாங்க வாங்க மேம் தேங்க் யூ ஆ ஓகே மேம் லொகேஷன் உங்களுக்கு வாட்ஸ் அப்லையே ஆர் இதே நம்பர் தானே வாட்ஸ்அப் உங்களுக்கு வாட்ஸ் அப்ல செண்ட் பண்ணிடுறேன் மேம் ஆ தேங்க் யூ மேம்